ஆ சொல்லுங்கள் சார் ஆமாங்க சார் அது ஒருவொருத்தவங்கள் பொறுத்து சார் நீங்கள் நெனைச்சா ஒரு மாதத்துல கற்றுக்கலாம் உங்களுக்கு அந்த பேஷண்ட் இருந்துச்சினா ம் ஆமாங்க சார் என்னை எப்படி சார் உங்களுக்கு தெரியும் ஓ ஆம் ஓஓ ஃபீஸ் தான் த்ரீ தௌசண்ட் சார்ஜ் பண்றோங்க சார் ஆ உங்கள் இஷ்டம் எப்போ வேணால் சேர்ந்துக்கலாம் சார்